நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து நான் பிடித்த உணவு வந்து நான் அட ஆர்டர் செய்கிறப்ப என்னோட அக்கௌண்ட்ல வந்து பணம் இல்லைன்னா உடனே எனக்கு வந்து மெசேஜ் வந்துடும் அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் இன்னோரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் நான் செட்டிங் மூலமாக அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் பணத்தை வந்து மாற்றிப்பேன்